ஒம்பது லட்சத்து பதினைஞ்சாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு எட்டு லட்சத்து அறுபத்தி மூணாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஏழு லட்சத்து எண்பத்து ஓராயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு அஞ்சு லட்சத்து தொண்ணூற்று அஞ்சாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி மூணு ஒரு லட்சத்து இருபத்தி மூணாயிரத்து நூறு